நாங்கள் செடி வந்து ரோஜா செடி குண்டு மல்லி செடி அந்த மாதிரிலாம் வளர்ப்போம் கொடி செடினால் ஜாதிமல்லி செண்டு மல்லி அப்புறம் காக்கட்டான் அந்த மாதிரி செடியெல்லாம் வளர்ப்போம் அப்புறம் வந்து நிறயா செண்டு மல்லியிலேயே மூனு வகையான செண்டு மல்லி இருக்குது ஊசி மல்லி குண்டு மல்லி ஊசி மல்லியில வந்து நிறய கொடி போகும் பரவலாக போகும் அந்த மாதிரி கொடியெலாம் போனுச்சுனால் நல்ல இது கிடைக்கும் செடிகள்ல வந்து நான் ரோஜா செடியில வந்து நிறய பூ பூக்கும் அப்புறம் நல்லா இது இருக்கும் ரோஜா செடி வளர்த்துருப்போம் அப்புறம் வந்து மல்லி செடி அப்புறம் அரும்பு அரும்பு கொடி வந்து நல்லா பெருசாக பந்தாக போகும் ரொம்ப நீட்டாக போகும் அப்புறம் வந்து கொடி செடியில வந்து வேறென்ன செடி வளர்க்குறோனா டெல்லி கனகாம்பரம் அப்புறம் ஏற்காட்டு பூ அந்த அந்த செடி அந்த செடி வளர்க்குறோம் அப்புறம் வந்து அப்புறம் ஏற்காட்டு பூ அந்த மாதிரி அப்புறம் கனகாம்பரம் கனகாம்பரம் பூ அப்புறம் ஜாதி மல்லி குண்டு மல்லி அந்த மாதிரி கொடியெலாம் நல்லா வளர்க்குறோம் அந்த மாதிரி வகையெலாம் வளர்க்குறோம் ஊசி மல்லி செண்டு மல்லி அடுக்கு கனகாம்பரம் ஊசி கனகாம்பரம் அப்புறம் வந்து பல்லி இளிச்சாம் பூ அந்த மாதிரி செடியெலாம் வளர்க்குறோம் அப்புறம் வந்து

அப்புறம் வந்து ஊசி மல்லி அந்த மாதிரி செடியும் வளர்க்குறோம் அப்புறம் வந்து செடி செடியில வந்து கனகாம்பரம் வளர்க்குறோம் கலர் கனகாம்பரம் வளர்க்குறோம் செண்டு மல்லி அந்தி மல்லி அல்லி அந்த மாதிரி செடிகளும் வளர்க்குறோம்